ஆ குட் ஈவினிங் சொல்லுங்கள் சார் ஆமாங்க சார் அப்படிங்களா சார் இல்லை இல்லைங்க சார் நீங்கள் ஸ்கொயர் ஃபீட் அளவு என்னென்னு எங்களுக்கு சொன்னீங்கன்னால் நான் வந்து அந்த முறையில நான் பார்ப்பங்க சார் டூ தௌசண்ட்னால் கொஞ்சம் அதிகமாக இருக்கே கொஞ்சம் குறச்சிக்கலாமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்

ஆயிரத்தி ஏழுநூறுலாம் அப்படிங்களா சொந்த ஊர் வந்து இந்தாண்ட டவுன் பழைய சூரமங்கலம் தியாகராஜி பாலிடெக்னிக் காலேஜுக்கிட்ட இந்தாண்ட இருக்குது ஆமாங்க சார் அங்கே பிடிச்சதுனால தான் உங்களை அங்கே இடத்துல பார்க்க சொல்கிறேன்

சரிங்க சார் அங்கே தண்ணி வசதியெலாம் எப்படி அதில்லாம அது என்ன சிட்டி அது என்ன சிட்டிங்களா இல்லை இல்லைங்க சார் அது வந்து எப்படின்னா நான் சிட்டி மாதிரி வேணாம் எனக்கு கிராமத்தில் தான் வேணும் ஆமாங்க சார் நீங்கள் சொல்வது இல்லைல்ல நீங்கள் சொல் இருங்க சார் நீங்கள் சொல்வது பரவாயில்ல தான் சார் நான் இருக்கிறதே சிட்டியில் தான் இருக்கேன் எனக்கு சிட்டியில் இருக்க பிடிக்காதனால தான் நான் கிராமத்தில் கேட்கறேன் ஆ ஒரு சதுர அடி எவ்வளோ கணக்கு வருதுன்னு சொல்ல முடியுமா இல்லைங்க சார் அதுக்கு வேறு ஆளா ஓ அது இல்லை ஒரு குத்து மதிப்பாக சொல்லுங்கள் ஒரு சதுர அடி எவ்வளோ ஒரு ஆறுநூறு எழுநூறுவா வருமா சதுர அடியே இவ்வளோ க சதுர அடி இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஐந்நூறுபா இல்லைன்னா ஐந்நூற்றம்பதுரூவா இந்த மாதிரி தான் இருக்குது ஒரு சதுர அடி கிராமத்துக்குள்ளாற குறச்சிப்பாங்க இப்போ கே எனக்கு விசாரித்திட்டு எனக்கு கூப்பிடுங்க எப்போது கூப்பிடுவீங்க ஓகேங்க சார் கண்டிப்பாக கூப்பிடுங்க ஆ தேங்க்யூ சார்